சார் வணக்கம் சார் ராயரல் ட்ராவல்ஸ் ஏஜென்சிங்களா உங்களுடைய அந்த நான் வந்து பெங்களூர் போகிறதுக்காக கார் புக் பண்ணியிருந்தேன் இன்றைய வரைக்கும் காரும் வரல ட்ரைவரும் வரல ரொம்ப ஒரு இம்ப்போர்ட்டானனான விஷயம் அது ஏன்னா என்கூட கு குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்கள்லாம் நாளைக்கு எக்ஸாம் எழுதணும் அதனால் இன்றைக்கே போகனோம்னா நாங்கள் அங்கே போய் அந்த குழந்தைங்கள இது பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸாக வந்து அடுத்த நாள் பிள்ளைங்க பரிட்சை எழுத முடியுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் உங்களுடைய ஏஸென்சி ரொம்ப நல்ல ட்ராவல்ஸ் ஏஜென்சின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து என்ன சூழலல்னு தெரியல நான் புக் பண்ண கார் வரல அந்த அதனால் நான் வந்து இது பண்ணுறேன் வேறே ஒரு கார் அரேஞ்மெண்ட் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து என்னுடைய இந்த உங்களுடைய ட்ரைவர் வராததுனால் இந்த பயணத்தை ரத்து செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஏன்னா இந்தமாதிரி ஒரு சூழல் மன சூழல் இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி உங்கள் ஏஜென்சியை நான் வந்து நாட முடியும் உன்னை ஏஜென்சி ரொம்ப நல்ல ஏஜென்சின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து புக் பண்ணினேன் ஏன் என்னெங்கிறத ஒரு காரணத்தை கூட என்கிட்ட சொல்லிருந்தால் கூட நான் மாற்று ஏற்பாடாவது பண்ணிருப்பேன் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த ட்ரைவர்ஸு விஷயங்கள் என்னெங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க இனிமேல் உங்கள் ட்ராவல்ஸ் ஏஜென்சியை நான் வந்து நான் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன் வருத்தமாக இருக்குது உங்கள் ஏஜென்சி தெரிஞ்சிக்கிட்டதுனால் அதனால் வந்து இனிமேல் அதுமாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா என்னையை விட ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக சில பேர் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு கூட புக் பண்ணுவாங்க நீங்கள் அந்தமாதிரி இருந்துறாகம எஃப் என்னையை மாதிரி இருக்கிற கஷ்டமருக்கு ஃபாலோ பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்களுடைய அவங்க அந்த இதை ரீச் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி